ஆ சொல்லுங்கம்மா என்ன விஷயோம்

சரிங்கம்மா எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் இருக்கோமா அம்மா பாப்பா நான் இருக்கோம் மூணு பேரும் பூ தினமும் வாங்க சொல்லுறீங்க கொஞ்சம் யோசனையாக இருக்குமா சரிங்கமா இப்போ நானும் அம்மாவும் வேலைக்கு போவோம் பாப்பா ஸ்கூல் போவாள் வாங்கிக்கிறோமா ஆனால் ரேட் எப்படினு சொல்லுங்கம்மா சரிங்கமா இப்போ கொடுக்குறீங்க பின்னாடி வந்து கொஞ்சோம் விலை கூட போயிடுச்சுனா நீங்கள் கூட சொல்லுவீங்க அப்போ எனக்கு வாங்க ரொம்ப யோசனையாக இருக்கும் மூணு பேர் வைக்கணும் ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல

சரிங்கம்மா நான் அம்மாகிட்ட கேட்கணும் நீங்கள் டெய்லியும் கொடுக்குற மாதிரி சொல்லுறீங்க விலையும் கொஞ்சம் கம்மிப்பண்ணி தரேனு சொல்றீங்க பக்கத்தில் வேறு வந்திருக்கீங்க இது கூட ஹெல்ப் பண்ண மாட்டேனா நான் டெய்லி வாங்கிக்கிறேன் அம்மாகிட்டையும் கொஞ்சம் கேட்கறேன் எப்படின்ட்டு அம்மாகிட்ட கேட்டுகிட்டு வேணால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்கம்மா சரி நாளைலிருந்து கொடுத்துடுங்க எப்படி சாயந்திரம் நீங்கள் பூ பறிப்பீங்க எனக்கு நான் காலையிலே ஆஃபீஸ் போயிவிடுவேனே எப்படி கொடுப்பீங்க சரிங்கம்மா அப்படினா ஓகே காலையில் ஒரு ஏழு மணிக்குள் நீங்கள் எடுத்துனு வந்தீங்கனால் நான் டெய்லியுமே வாங்கிக்கிறேன் ஆமாம் சரிங்கம்மா போயிவிட்டு வரேம்மா